பெரும்பாலான நகரத்தை மையமாக வச்சுருக்கக் கூடிய செய்தித்தாள்கள் எல்லாத்துலேயுமே அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு திரையரங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி திறப்பு விழாக்கள் அங்கே யாராவது முக்கிய நபர்கள் வருகை தந்தாங்கன்னா அதை பற்றின செய்திகள் அப்புறம் அங்கே செய்யக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள் அதை பற்றின செய்திகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நான் சொல்லுவேன் இந்த கிராமப்புற பகுதிகள் அந்த நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகள் கிராமப்புற பகுதிகள் குக்கிராமத்துலெலாம் பற்றி அதில் பெரும்பாலும் செய்திகள் வர்றதே இல்லை முன்பு இருக்கிற காலத்துலேயும் வர்றது இல்லை இப்போ இந்த உலகமயமாதல் நகரமயமாதலுங்கிற ஒரு கொள்கையை எல்லா நாடுகளுமே அகில நாடுகள் எல்லாமே பின்பற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த மாதிரியான ஒரு செய்திகளை நம்ம கண்ணால் பார்க்கவே முடியிறது இல்லை நகரச் செய்தித்தாள்களில் பெரும்பாலும் என்ன வரும் அதுக்குன்னு ஒரு நாலு பக்கத்தை ஒதுக்கும் எங்கள் கிராமப்புற செய்திகளுக்கு அது இந்த மாவட்ட செய்திகள் இல்லை உள்ளூர் செய்திகள் உள்ளூர் துணுக்குகள் அப்படிங்கிற ஒரு தலையங்கத்தை போட்டு அதில் வரும் ஆனால் முக்கியமாக காட்டப்பட வேண்டியவை அதை காட்டப்பட தேவை இல்லாதவை அப்படின்னா என்னெனன்னு நம்ம பிரித்து ஆராயணும்னா கண்டிப்பாக காட்டப்பட வேண்டியவை ஒரு குக்கிராமமோ இல்லை நலிவடைந்த கிராமமோ இருக்குதுனா அங்கே ஒரு உட்கட்டமைப்பு வசதியை செய்யப்போகுது அரசாங்கம் அதுக்கான அரசாணை வந்துருக்குது அது மக்களோடய பங்களிப்பு சிலது தேவைப்படுது இல்லை விவசாயிகள் கூட்டமைப்பு மாநாடு ஏதோ நடக்கப்போகுது இல்லை பயிர் கடன் தள்ளுபடி சம்மந்தமாக இல்லை வட்டார வளர்ச்சி அலுவலர் யாரா ஒருத்தர் வருகை வரார் அவர் வந்து மக்களோடய குறை தீர்ப்பு கூட்டம் வந்து கேட்கப் போகிறாருங்கிற செய்தி எல்லாம் கண்டிப்பாக இந்த நகரப்புற செய்திகளில் இருக்கணும் அப்போதான் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிராமப்புற மக்களுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க ஆனால் அது என்னமோ துருதிஷ்டமாக அது நடக்கிறதே இல்லை அதெலாம் காட்டப்படணும் ஆனால் காட்டப்படாதவையாக இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது